இப்போ வந்து இந்தியா வந்து சந்திக்கும் மிக பெரிய சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் பிரச்சனை என்னென்னா மழையே இல்லாமல் ரொம்ப வறண்டு போய் விவசாயி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்காங்க ஆனாலும் ம மழை பெய்கிறதுக்கு வந்து நம்மதான் நம்மதான் உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா மரம் மரம் வளர்க்கணும் செடி இதெல்லாம் வச்சாதான் அது வந்து ஒரு வாட்டர் மழை பெய்ய ஆனால் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆனால் அது எப்படி ம மழையும் பெய்யுறதே கிடையாது மழை பெஞ்சால் தான் விவசாயிக்கு பயிறு கிடைக்கும் மா சாப்பாடு நம்மளுக்கு சாப்பாடு வரும் அப்படி இல்லைன்னா எப்படி நமக்கு சாப்பாடு வரும் அப்பறம் வந்து அந்த காலங்கள் எல்லாம் மாறிப்போய்ச்சி எல்லாம் மாறிப்போச்சி மழைக்காலத்துல வெயிலடிக்குது வெயில் காலத்தில் பனி பெய்யுது பனிக்காலத்தில் மழை பெய்யுது இதெல்லாம் மாறிமாறி இப்போ வர ஆடு ஆ ஆறுலெல்லாம் தண்ணியே இல்லை தண்ணியே வற்றி வற்றி போய்ச்சி மழை பெஞ்சால் தான மழை பெஞ்சால் தான அந்த ஆறுலெல்லாம் தண்ணி ஓடும் மழையும் மழையும் காணும் மழையும் மழர் பெய்கிறதே கிடையாது வயலுகள்லாம் வறண்டு வறண்டு போயிருக்கு இதை இப்படி பண்ணணுன்னா மரம் மரம் வளர்த்தா தான் நம்மனால முடியும் மரம் வளர்க்குல்லைன்னா நம்மளால் முடியவே முடியாது மரம் சா இப்போ வந்து இப்போ வந்து இது பண்ணுறது என்னென்னா கோயபுத்தூர்ல பார்த்திங்கன்னா மழையே பெய்யாது மழையே பெய்கிற மழையே பெய்யுறதே கிடையாது ஆனால் இந்த ஒரு சில இடங்கள்லாம் மழை அடிச்சிட்டு போது தண்ணி தண்ணி வெள்ளமாட்டோம் அடிச்சிட்டு போது ஆனால் ஒரு துளி தொ சொட்டுங்கூட மழையே பெய்யமாட்டேங்குது ஏன்னா அங்கே வந்து பருவ மழை மாறிடுச்சி இங்கே பருவ மழை மாறிடுச்சி ஏனா இந்து கோயம்முத்தூரு இதெல்லாம் தமிழ்நாடுலாம் ரஷ்யா நாடு ச்சீ ராஜஸ்தான் நிலைமையில வந்துடுச்சி அங்கே பார்த்திங்கனா அது கோயமுத்தூர் மாரி இருக்குது கோயபுத்தூர்ல மழை பெய்யுறதெல்லாம் அங்கேயும் மழை பெய்யுது இங்கே வந்து வெயிலடிக்குது அதனால மாறி எல்லாம் மாறிமாறி மாறிமாறி எல்லாம் மாறிடுச்சி எல்லாம் சமுதாயம் எல்லாம் மாறிடுச்சி மலை குன்றுகள் எல்லாம் மாறிடுச்சி மழை பெஞ்சால் தான் நம்மளுக்கு இங்கே சாப்பாடு மழை பெய்யில்லன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது